பரிசாக கொடுக்கணும்ங்குறதுக்காக ஒரு கவிதை எழுதினேன் அதை கவிதா அவங்க எப்படி என்ன பார்த்துக்குறாங்கனு எழுதினேன் அப்புறம் அவங்க எப்படியெல்லாம் என்ன பார்த்துக்கணும் நான் ஆசைப்பட்டேனோ அதை கவிதையாக எழுதி இருந்தேன் அந்த கவிதையில் அவங்கள நான் எப்படி நினைக்கிறேன் எந்த மாதிரி இடத்தில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் எழுதி இருந்தேன் அவங்க என்ன அதாவது என்ன உறவு எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள உறவை எழுதி இருந்தேன் அவங்கள எனக்கு ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்குங்குறதையும் அந்த கவிதையிலே நான் வெளிப்படுத்தி இருந்தேன் கவிதை எழுதுனதை அவங்கள்ட்ட கொடுத்தப்ப என்ன இதுனு கேட்டாங்கள் படித்து பாருங்கள் அப்படினு சொன்னேன் அவங்க படிச்சி பார்த்துட்டு எனக்காக இதுவரையும் கவிதை யாரும் எழுதி கொடுத்தது இல்லை அதுவும் இந்த மாதிரி கவிதை எனக்கு யாருமே கொடுத்தது இல்லை எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருக்கு அது உன்கிட்ட இருந்து எனக்கு கவிதை கிடைக்கும்னு நான் எதிர் பார்க்கல நீ எப்படி என்ன பார்த்துருக்க நான் உன்ன எப்படி பார்க்குறேன்னு நீ என்ன நல்லா புரிஞ்சிக்கிட்டு இந்த கவிதையை எழுதி கொடுத்துருக்க இந்த மாதிரி கவிதை என் வாழ்கையில் இதுவரையிலும் நான் எங்கேயும் படிச்சது இல்லை இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லி ரொம்ப கண்கலங்கி சந்தோஷப்பட்டாங்க அவங்க அந்த கவிதையை வந்து என்ன மாதிரி எழுதியிருக்கேன் எந்த விசயத்தில் ஞாபகம் வச்சி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அவங்க அந்த கவிதையை படிச்சுட்டு எனக்கு நன்றி சொன்னாங்கள்